இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா தொண்டு நிறுவனங்கள்தான் நிறையா இருக்குது சரிங்களா அதில் வந்து குறிப்பிட்டத்தக்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில தொண்டு நிறுவனம் நம்ம சொல்லலாம் அவங்க வந்து நிறையா மாற்றங்களை நம்ம சேலம் மாவட்டத்தில் ம ஏ ஏ ஏற்படுத்தியிருக்காங்க ஏ அது வந்து நாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா எதை சொல்லலாம் அப்படின்னா முதியோர் இல்லம் அப்புறோம் வந்து நிறையா அனாதை குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கறது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு தரது அன்பு அப்படின்ற ஒரு இது நிறுவனம் வந்து இந்த வேலையை மிக சிறப்பாக செஞ்சுட்டிருக்குறாங்க ஏன் ஒவ்வொரு ஞாயித்துக்கெழமையும் அவங்க வந்து என்னா பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எல்லா சேலம் மாவட்டத்தில் இருக்கற ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போய் அவங்களுக்கு அதாவது உணவு இல்லாதவங்களுக்கு உணவளிக்கிறதோ கல்வி இல்லாதவர் வந்து கல்வி பள்ளி சேர் சேர்ப்பதோ அப்புறோம் வேறு என்னன்னா அப்புறோம் வந்து வேலையற்றோர்களுக்கு இளைஞர்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தி வேலை வந்து வளங்கள் க கைடு ஐ மீன் வழிகாட்டுதலும் நிறையா ஆக்டிவிட்டி வந்து அவங்க வந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்கறாங்க நம்ப சேலம் மாவட்டத்தில் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் அந்த நாலஞ்சு பேர் யார் அப்படின்னா கணேஷ் முருகேஸு ஸ்ரீதரு ராஜேஷு அப்புறோம் வெங்கடேஷு இவங்க அஞ்சு பேரும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக செஞ்சுட்டுக்குறாங்க இப்போ குழ்ந்தைகள் காப்பகம் அப்டின்னு எடுத்துக்கிட்டமுன்னால் அதிலயே அனாதை குழந்தைகள் அப்புறோம் ஊனமுற்ற குழந்தைகள் அப்புறோம் வந்து பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் பல்வேறு தரப்பினர் வந்து அங்கே வந்து நம்ம இருப்பாங்க அவங்கள வந்து நம்ப என்ன பண்ணணும் அப்படி அவங்க வ அவங்கள வந்து நம்ப இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான எப்படி சொல்றது அவங்கள பாதுகாக்கிறதுக்கான அமௌண்ட்டு அவங்கள பாதுகாக்க அமௌண்ட்டு வேணும் அதாவது பணவசதி வேணும் அப்படின்னா நம்பளைமாரி வாலன்டியர்ஸ் ஐ மீன் தன்னார்வலர்கள் தன்னார்வலர்கள் வந்து ஆமாம் அது குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்து அந்த காப்பகத்தில் நம்ப நேமை இது பதிவு பண்ணிக்கலாம் அதனால நம்பளுக்கு ஒரு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் அவ்வளோதான் நன்றி